எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுனா மாரியம்மன் கோவில் தான் மாரியம்மன் கோவில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே எப்போயுமே பசங்க விளையாண்டுட்டே இருப்பாங்க அதுமாதிரி தை மாசம் ஆச்சின்னா மாலை போடுவாங்க மாலை போட்டுகிட்டு சாமிக்கு வேண்டியிருக்கவங்க எல்லாமே பால் குடம் எடுப்பாங்க பால் குடம் எடுக்கிறப்ப ஊரை சுற்றி வந்து பால் குடம் எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பால் குடம் முடிஞ்சதுக்கப்புறம் சாமிக்கு வந்து இந்த பால் அபிஷேகம் இதெல்லாம் பண்ணிகிட்டு அங்கே அப்புறம் அன்னதானம்லாம் போடுவாங்க அன்னதானம்லாம் போட்டதுக்கு அப் போட்டோன்னே அப்புறம் எல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க அப்புறமேட்டுக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா எங்கூரில் வந்து சாமிக்கு யாராச்சும் ஒருத்தவங்க படைப்பாங்க படைக்கிறப்ப எல்லாத்துக்குமே அந்த பிரசாதமெலாம் கொடுப்பாங்க அதுமாதிரி மாலை போட்டுருக்கவங்க எல்லாம் ஒரு நாற்பத்தஞ்சி நாள் கழித்து சமயபுரத்துக்குப் போவாங்க போகிறப்பலாம் சாமி வந்து அதுக்கு முந்தன் அதுக்கு முன்னாடி நாள் ஊர்கோலமாக வரும் ஊர்கோலமாக வந்ததுக்கப்புறம் அந்த சாமி பின்னாடியே எல்லாம் போவாங்க எல்லாம் சாமி கும்பிட்டுட்டே போவாங்க போகிறப்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் நம்மளுக்கு வேண்டிய திங்க்ஸ்லாம் எடுத்து வச்சுக்குவாங்க போகிறப்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் புதூர் உத்தமனூர் வழியாக தான் போகணும் போகிறப்ப ரொம்ப இருக்கும் அப்புறமேட்டுக்கு அங்கே வந்து ஒரு குளம் இருக்குது குளத்துல வந்து போக ரெண்டு நாள் ஆகுன்றதுனால அங்கே எல்லாம் குளிச்சுட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி நடந்து போவாங்க அடுத்த நாள் வந்து மூணாவது நாள் நை காலையிலெலாம் நாங்கள் போயிடுவோம் காலைல போனதுக்கப்புறம் போனோன்னே போய் சாமியை பார்த்துட்டு சாமிக்கு படைக்கின்ற திங்க்ஸ்லாம் வாங்கிட்டு போய் சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட் ஆயிடும் அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் காலையில் வந்து கொஞ்சம் இந்த அங்கே போனாவே திருவிழா கடைலாம் இருக்கும்ல அந்த கடையிலெலாம் போய் நிறையா திங்க்ஸ் வாங்குவோம் நம்மளுக்கு என்னென்ன திங்க்ஸ்லாம் வேணுமோ அந்த எல்லா திங்க்ஸுமே வாங்கிட்டு பேக் பண்ணிகிட்டு திருப்பியும் போய் ஒரு தடவை சாமி பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம ஊரிலேந்து ஆட்டோ இதெல்லாம் வரும் ஆட்டோவில் எல்லாம் வரதுனால அந்த ஆட்டோலையே ஏறி திருப்பியும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கோவிலுக்குப் போயிட்டு மாலையை கழட்டிகிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு திருப்பியும் வீட்டுக்கு வந்துருவோம் வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு விரதம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எனக்கு பீச் ரொம்ப பிடிக்கும் பீச் கேம்லாம் போனேன்னா அங்கே பீச்சில் வந்து நல்ல காற்றா இருக்கும் அந்த தண்ணியும் அங்கேருந்து வர அழகே அழகு தான் எனக்கு அந்த அழகு ரொம்ப பிடிக்கும் தண்ணியில் கால் நனைக்கின்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து எல்லாமே பீச்சுக்கு போவாங்க நானும் நிறைய தடவை பீச்சுக்கு போயிருக்கேன் நான் பீச்சுக்கு நிறைய தடவை ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாச்சும் போயிடுவேன் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த பார்க்கு பார்க்கெலாம் போயிருக்கேன் பார்க் போயிட்டு நிறையா விளையாடுவோம் காலையில் ந ச சண்டே ஆனாவே நாங்கள் அங்கே பார்க்குக்கு போயிருவோம் பார்க் போயிட்டு நாங்கள் ஈவினிங் தான் வருவோமே பார்க் போயிட்டு அப்புறம் அங்கே உள்ளே கடைக்கெலாம் போயிட்டு பார்க்லெலாம் நல்ல ஜாலியாக விளாடுவோம் நானும் தம்பியும் சர்க்கஸ் இதெல்லாம் ஊஞ்சல் இதெல்லாம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் அப்படியே வரப்போ இந்த பானிபூரி கடை அந்த காளான் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வருவோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறி எங்கள் ஊருக்கு வந்துருவோம்